புதிதாக பிறந்த குழந்தைகள் சுகாதாரமான ஒரு சூழ்நிலையில இருப்பதற்கும் சுகாதாரமற்ற நிலமையில இருக்கிறக்கும் நோய்வாய்பட்றதுக்கும் காரணம் என்னங்கிற ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு நம்ம பண்ணிணால் அதாவது நம்முடைய சமூகம் நம்பளை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எப்ப்டி இருந்தாலும் அதைப் பற்றி பிரச்சினை இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தையின் உடைய பக்கம் அதிகமாக போகாமல் இருப்பதும் அதேமாதிரி அந்த குழந்தைகள பக்கத்தில் வாய்கிட்ட கொண்டு போய் முத்தம் கொடுக்காமல் இருப்பதும் வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க சுத்தமாக கை கால் கழுவிகிட்டு போகிறதும் இந்தமாதிரி விஷயங்கள் இருந்தாலே அந்த குழந்தை ஒரு சுகாதாரமான சூழலில் இருக்கும் சுகாதாரமான சுகாதாரமற்ற நிலைமைக்கு அந்த குழந்த நோய்வாய்படுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் பொதுவான நிகழ்ச்சிகளுக்கும் பொது விழாக்களுக்கும் அந்த குழந்தைகளை எடுத்துட்டு போகிறது இந்த நோய்வாய்பட்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது